நான் மொதல் முதல்ல சமையல் செய்யும்போது ரசம் வைச்சேன் அந்த ரசம் வந்து சுடுதண்ணி மாதிரிதான் இருந்துச்சு ஒன்றுமே புளி இல்லை தக்காளி பற்றல எதுவுமே இல்லை சுடுதண்ணி மாதிரிதான் இருந்துச்சு அப்போ வந்து எல்லாேருமே சொந்தக்காரவங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு என்னை கிண்டல் பண்ணிணாங்க என்ன சுடுதண்ணி வச்சுருக்கியாட்ருக்குது அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிணாங்க நான் எனக்கு தெரிஞ்சளவுக்குதான் நான் பண்ணிணேன் நான் இனிமேல் கற்றுக்கறேன் அப்படின் சொல்லிவிட்டேன் அப்புறம் நாள் ஆக ஆக ஆக வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இப்பெல்லாம் ரசமெல்லாம் நல்லா நல்லா செய்கிறேன் ஆனால் இருந்தாலும் ஒரு சில கொழம்புகள் வந்து கொஞ்சம் நல்லாயில்லாம போகுது இருந்தாலும் அதை நல்லபடியாக செஞ்சுருவேன் ஆனால் வந்து சிலருக்கு பிடிக்கிது என் கொழம்பு சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது நான் ஒருத்தர் நல்லாயிருக்குதுன்பாங்க ஒருத்தர் கொஞ்சம் உப்பு ஆனால் உப்பு மட்டும் என்னால் வந்து கரெக்டாக போடவே முடிகிறதில்ல எப்போ பார்த்தாலும் உப்பு கம்மியாக கம்மியாக போட்டு வச்சுருவேன் ஏன்னால் எனக்கு உப்பு போடுறதுன்னா பயமாக இருக்கும் எங்கே உப்பு அதிகமாக போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இன்னுமே இருக்குது ஆரம்பத்துலிருந்தே அப்படியேதான் ஆனால் உப்பு மட்டும் நான் கம்மியாகவேதான் போடுறேன் அதை மட்டும் என்னால் மாற்றவே முடிய மாட்டேங்குது ஒரு சில டைம் கரட்டாக போயிடும் ஒரு சில முக்கால்வாசி உப்பு கம்மியாகத்தான் போகும் நான் அதனால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொழம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது உப்பும் கொண்டு வந்து வச்சுருவேன் ஏன்னால் உப்பு எப்புடிருந்தாலும் கம்மின்னுதான் சொல்லுவாங்க ஆனால் என்னை எப்பவுமே உப்பு எப்போ பார்த்தாலும் சப்பை சோறே ஆக்கிறா சப்பை சோறு கொழம்பு வைக்கிறா உங்கம்மா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிகிட்ருப்பாரு அப் உப்பு அதிகமாக போச்சுன்னால் என்ன பண்ணுறது வீணாகப் போகிருமுல்ல கொழம்பு அதனால் உப்பு கம்மியாக போட்டால் ஒன்றும் தப்பில்லை வேணுன்னால்க்கூட போட்டுக்கலாம் அப்படின் நான் சொல்லி சிரிச்சுட்டே சமாளிச்சுருவேன்